விவசாயத்தினாலதாம்மா உடலுக்கு ரொம்ப நல்லது அது வந்து நாங்க எங்க குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்ப்போம் இப்போ வந்து எல்லாமே விஞ்ஞானம் வந்துருச்சு எல்லாமே அறிவியல் விவசாயத்தை வந்து யாருமே வந்து பண்ண மாட்டேக்குறாங்க அது எல்லாம் எல்லாமே எப்படி ஈஸியாக கிடைக்கிறது அப்படிங்கனாவே நம்ம கிடைக்குதுனு தான் பார்க்குறாங்க இப்போ அரிசியுமே வந்து நம்ம முதல்ல வந்து விவசாயம் பண்ணுறப்ப உரம் ஓட்டி அதுக்கு மேலே அந்த இங்கெல்லாம் மரமெல்லாம் வெட்டி போட்டு காலாலே அமுத்தி நல்லா உரம் போட்டு அப்புறம் பயிர் நடுவாங்க இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை உரம் வாங்கி எல்லாம் தெளிச்சு விட்டு போயிடுறாங்க அதனால வந்து உடலுக்கு நிறையா சக்கரை வியாதி கேன்சர் இந்தமாதிரி தான் அதிகம் வருது எல்லாமே மருந்துனால தான் எல்லாமே இதை வந்து எங்க குழந்தைங்களுக்கு விவசாயம் பண்ணணும் இயற்கையாகவே நம்ம வந்து மருந்து இல்லாமல் சத்தான உணவு பொருட்களை வாங்கி சாப்புடன்னும் அப்படினு சொல்லி விவசாயத்த பற்றி என் குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய சொல்லி தான் வளர்ப்போம் இங்கே வீட்லையே காய்கறி தோட்டம் போடுங்க வெளியில விலைக்கி வாங்கி சாப்பிடுறத விட நம்ம இயற்கையாக வாங்கி சாப்புடன்னும் அப்படினு வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லி வளர்த்தோம்